ஹலோ ஸ்ரீ நிவி கேட்ரிங் சர்வீஸா அண்ணா உங்களோடய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று டிவியில் பார்த்தேன் நீங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் காதுகுத்துக்கிலாம் வந்து கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்கன்னு அதுதான் கால் பண்ணேன் என் சிஸ்டர் மேரேஜ் இப்போதான் முடிஞ்சுது அவங்களுக்கு வந்து ரிசெப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரிசெப்ஷனுக்கு வந்து ஒரு இரநூறு பேர்கிட்ட வருவாங்க இரநூறு பேருக்கும் நாங்கள் வெஜ்ஜி நான் வெஜ்ஜி ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணுறோம் வெஜ்ஜில் வந்து ஒரு அறுபது வேணும் நான் வெஜ்ஜில் வந்து ஒரு நூற்றி நாற்பது வேணும் வெஜ்ஜும் நான் வெஜ்ஜுக்கும் மெனு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறிங்களா ஆ ஓகேண்ணா சொல்கிறேன் வெஜ்ஜில் வந்து சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் பொட்டேட்டோ சிப்ஸு நான் வெஜ்ஜில் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை தால்சா ரைத்தா ஓகேவாண்ணா அப்புறம் வந்து காமனாக ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு பிரெட் அல்வாவும் கஞ்சியும் வேணும் ஓகேண்ணா நோட் பண்ணிக்கோங்க அதையும் அடுத்து வந்து எனக்கு வந்து டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி நாங்கள் வச்சிருக்கோம் அதனால டெலிவரி வந்து கரெக்டாக ஒரு பதினொறு மணிக்கு அன்றைய தேதியில் வந்து கொடுத்துட்டீங்னா எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஏன்னா டிலே ஆகிட்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது ஃபங்க்ஷனில் அதனால அது கொஞ்சம் ஆன் டைமில் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகேண்ணா அப்புறம் உங்களுக்கு பொருளெலாம் வந்து எப்படிண்ணா நாங்கள் வாங்கி தரணுமா நீங்களே வாங்கிப்பிங்களா ஓ நாங்கள் வாங்கி தரணும் சரி நாங்கள் மொதல் நாள் வாங்கி தரலாமா ஓகேண்ணா மொதல் நாள் வாங்கி கொடுத்துறோம் அப்புறம் சிக்கன் மட்டனெலாம் எப்படி வாங்குவிங்க ஆ காலையில் கொடுக்குணுமா சரி காலையில் கொடுத்துறோம் அப்புறண்ணா எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்டெலாம் கொஞ்சம் போட்டு கொடுங்க ஏன்னா அடுத்து அடுத்து எங்கள் வீட்டில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் நீங்கள் நல்லப்படியாக செஞ்சிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் அடுத்து அடுத்து ஆர்டரெலாம் கொடுப்போம் அதனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டுக்கோங்க ஓகேண்ணா கண்டிப்பாக தருவோம்ண்ணா எப்படிண்ணா நீங்கள் நல்லப்படியாக பண்ணுற ஆள் உங்களுக்கு தராமல் இருப்போமா டிஸ்கவுண்ட் போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஆர்டரெலாம் அதிகம் பண்ணுறோம்ல நாங்கள் ஆ சரிண்ணா அப்புறம் வந்து கரெக்டான டைமில் கொடுத்துருங்க எனக்கு ஆ சரிண்ணா நாளைக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து சொல்லுங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு என்னென்ன பொருள்னு சொல்லி லிஸ்ட் அனுப்புங்கள் ம் சரிண்ணா ஓகேண்ணா நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகேண்ணா